ஹலோ வணக்கம் ஸ்வீட் ஸ்டால் ஆ சொல்லுங்க

நீங்கள் ஸ்வீட் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது வீட்டு முறையில் தான் செய்கிறோம் சுத்தமாக தரமாக இருக்கும் விலைக்குறைவாக மன நிறைவாக வாங்கிக்கலாம் அல்வாவில் எல்லா வெரைட்டிஸான அல்வாவும் இருக்குது முறுக்கில் ஸ்வீட்டு காரம் இருக்குது மத்தபடி பாவக்காய் வச்சு கூட நாங்கள் ஸ்வீட் செய்கிறோம் நீங்கள் எந்த ஸ்வீட்டு வேணுமோ வாங்கிக்கலாம் அல்வாவில் ஸ்பெஷல் தான் அது சூப்பராக இருக்கும் வேறு உங்களுக்கு ஆ முந்திரி அல்வாலாம் கிடைக்கும் பிரட் அல்வா எல்லாமே கிடைக்கும் எங்கள்கிட்ட மற்றபடி கேக் ஐட்டம் வேணுன்னால் கூட வாங்கிக்கலாம் நிறையா டிஸ்கவுண்ட் இருக்குது மிக்சரு அந்தமாதிரி கூட வாங்கிக்கலாம் சரி முறுக்குலையும் காரோம்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் என்னென்ன லிஸ்ட்டு வாட்ஸ்ஆப்பில் அனுப்புனிங்கன்னா நாங்கள் அமுச்சுவிட்ருவோம் வீட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடுங்க ஆமாம் டிஸ்கவுண்ட் உண்டு ஆ டெலிவரி சார்ஜ் உண்டு ஃப்ரீ டெலிவரி இல்லை வேறு ஏதாவது கேட்கணுமா ஆ சரி ஓகே அமுச்சுவிடலாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷாட் சென்ட் பண்ணுங்க நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் ஆ சரி ஓகே டேங்க்யூ